நான் வைத்திருந்த முதல் ஃபோன்னு பார்த்தீங்கனா மைக்ரோ சாஃப்ட்டு மைக்ரோ சாஃப்ட்டு இதை வந்து பார்த்தீங்கனா அது நோக்கியாவோட இன்னொரு ப்ராண்ட்டுங்க அந்த மொபைலை அப்போ முன்னே வந்து நல்லா ஒரு ட்ரெண்ட்டில்தான் இருந்துச்சு என்ன அதில் ஒரு டீஃபால்ட்னு பார்த்தீங்கனா அதில் ஒன்லி விண்டோஸ்ஸு ஆன்ட்ராய்டு கிடையாது ஆனால் அப்போ நிறையா மொபைலு வச்சுருந்தது பார்த்தீங்கனா ஆன்ட்ராய்டு வெர்ஷன் தான் எல்லாம் நிறையா பேர் வச்சுருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது விண்டோஸ் வெச்சுருந்தேன் அது என்னவோ நம்மளுடைய யூஸ்சேஜிக்கு அப்போ அதை காலேஜி டேஸ்சில் கொஞ்சம் கரெட்டாக இருந்துச்சிங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய அப்டேட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இந்த பேங்க்கிங் சைடு இது மாதிரி பண்ணுறது பிடிக்கிறதுனால அது செம லாகு அடிக்கும் அந்த ஃபோனு அது அதுக்கப்புறமேட்டு எப்படியோ ஒன்று அதை அதை வேலைக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் அதுவரைக்குமே வெச்சு ஓட்டிவிட்டேன் அதுவரைக்குமே போ ஃபோன் வந்து பார்த்தீங்கனா சில நேரம் பேசப்பேச ஹாங்காகிரும் அது ஒவ்வொரு சமயம் எல்லாம் ஹாங்காகி அப்படியே தன்னைப்போல் நின்றுச்சுனா பின்னாடி பேட்ரி கழட்டிவிட்டு ரிட்டன் போட்டு ஆன் பண்ணிணா மட்டும்தான் மறுபடியும் பழையபடிக்கு வரும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ அதை அப்படியே வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னால் இதுதாகாதுன் சொல்லிட்டு ஒரு ஆன்ராய்டு ஏன்னால் எல்லாேருமே ஆன்ராய்டு தான் வெச்சுருக்காங்க ஆன்ராய்டு வெச்சுருந்தமுன்னாதான் நாம் அந்த சப்போர்டிங் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு கரெட்டாக இருக்கும் நான் மட்டும் விண்டோஸ் வெச்சுருந்தா அவங்க ஆன்ராய்டு வெச்சுருந்தா அவங்களும் நம்மளும் ஷேர் பண்ணமுடியல எதுவுமே இது பண்ணமுடியல அந்த ஒரு டீஃபால்ட்டுக்காக நான் ஆன்ராய்டு வாங்கினேன் ஆன்ராய்டு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு என்னாகுதுன்னு பார்த்தீங்கனா எங்கே அப்போ ஆன்ராய்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன சொல்வது வெர்ஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி வாங்கிவிட்டேன் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கனா என்னோட பேங்க்கிங் சைடு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது அதே மாதிரி சில பல பிடிஎஃப்பாக ஃபார்மெட்டு இதை எடுத்து படிக்கிறதுனால் சரி எதுனாலும் சரி இதில் எல்லாமே நல்லா இதாக இருக்கும் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கனா அதைவிட இது வந்து ஃப்யூச்சரு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க இன்னொன்னு பேட்ரி கெப்பாசிட்டி அதைவிட இது வந்து பார்த்தீங்கனா எம்ஏஹெச்சி ஜாஸ்தி இன்னும் வந்து கேமரா எல்லாம் பார்த்தீங்கனா அதோட கேமராவே ரொம்ப இது இதோட கேமரா மெகாபிக்சல் எவ்வளோ இது பண்ணி எடுத்து பண்ணிணாலும் ஃபோட்டோ உடையாது ஏன்னால் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்குறத வந்து சில பல ஃபோட்டோ எடுத்து வெச்சுக்கிறதுதான் நம்மளுடைய நினைவுகளே அதை வெச்சுதான் மெமரிஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் அதை அந்த ஒரு இது இது அட்வான்ஸு இந்த மாதிரி ஒரு சின்னச்சின்ன ஒரு விஷயங்களுக்காக நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு அதுக்கு இது பெட்டர் அப்படிங்குற மாதிரி இருக்குது ஃப்யூச்சரில் இதைவிட இன்னொன்னு நல்லா வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழித்து நம்மளால முடிச்சுன்னா அதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்போ அது இன்னும் பெட்ராகதான் இருக்கும் அதனாலதான்